சார் பவித்திரன் சார் ஒயின் ஷாப் ஓனருங்களா ஏன் சார் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டிருக்கிறீங்க அப்படிங்களா பீர் வாங்கினா பழைய டேஸ்ட்டே இல்லை சார் பச்சை தண்ணியை கொடுக்கிற மாதிரி இருக்குது ரேட்டு மட்டும் ஏற்றிக்கிறீங்க அது வாங்கினா இதாக இருக்குது இன்னொன்னு வந்து பார்த்திங்கனா ஒரு சில இதுலேலா பூச்சில்லாங்குது சார் பூச்சில்லாம் இருக்குது அது ஏன் என்ன ப்ராப்பலோம் தயாரிக்கிற இடத்துல தான் ஏன் நீங்கள் கேட்கலாம்ல சார் அந்த மாதிரி ஏதாச்சும் பொது மக்களுக்கு ஆபத்து வந்துடுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அது கேட்டு கொஞ்சம் சரி பண்ணுங்க இன்னொன்னு வந்து

ஆ சார் சார் இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் வாங்கிறேங்க நம்ம வந்து கம்பெனியில் வாங்கினா கம்பெனிக்காரனை கேள்வி கேட்கலாம் இப்போ நான் வந்து உங்களை கேட்கறனா நீங்கள் வந்து கம்பெனிக்காரனை கேள்வி கேட்கலால்ல இந்த மாதிரி தான் கஸ்டமர் இப்படி கேட்கறாங்கன் சொல்லிட்டுன்னு ஆ சார் சே அதான் சார் அதான் பேசலானு உங்கள்கிட்ட கால் பண்ணிணோம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக் கொடுத்துட்டிங்கனா நல்லாயிருக்கும் சார் சரிங்க சார் உ உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது எங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணிவிட்ருங்க சரிங்க சார் செரி வச்சிட்டுங்களா ஆ ஓகே தேங்க்யூ சார்